இப்பெல்லாம் வந்துங்க வீட்லேயே எல்லா கழிப்பறைகளெலாம் கட்டி கொடுத்தருக்காங்க கவுர்மெண்ட்லேருந்து நாங்கள் சொந்தமாகவும் கட்டிக்கிட்டோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ குழந்தைங்களுக்குலாம் வெளியே போக போகிறதுக்குனா அப்பெல்லாம் கஷ்டங்க முதல்லலாம் நாங்கள் அப்படியெல்லாம் போயிருக்கோம் எங்கள் காலத்துலெலாம் ஆனால் இப்போ வர ட்ரெண்ட் எல்லாம் அதெலாம் விரும்ப மாட்டாங்க ஆனால் அது சுகாதாரம் இல்லை முதல்லலாம் வந்தால் நாங்கெலாம் கஷ்டபட்ருக்கோம் இப்பெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பரவாயில்லைங்க